ஒரு சில டைமிங்கில் வந்து எனக்கு யாராவது வந்து அர்ஜென்டாக வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த டைமிங்கில் வந்து எனக்கு வந்து வரையவே தோணாது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அந்த டைமிங்கில் வந்து என்னால் வரைய முடியாமல் போயிருக்குது அதை வந்து எப்படியாச்சும் வந்து வரைஞ்சே ஆகணுன்னு சொல்லி ரொம்ப டைம் எடுத்து வரைஞ்சிருக்கேன் அப்புறம் ஒரு சில டைமிங்கில் வந்து எனக்கு வரைகிறதுக்கு அந்த பென்சில் அப்றம் எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிருச்சுனா வந்து நான் நார்மல் பென்சிலை வெச்சே யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அப்றம் வரைஞ்சி முடித்ததுக்கு அப்றம் ஒரு ஸ்ப்ரே இருக்கும் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டால் வந்து அப்படியே ஸ்டிக்காகிக்கும் நார்மல் பென்சிலே இருந்தாலும் வந்து அதை வெச்சு சமாளித்துக்கலாம் அந்தமாதிரி நான் வந்து சமாளித்திருக்கேன் வந்து ட்ராயிங் எக்யூப்மென்ட்ஸ் இல்லாமல் அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு டைமிங்கில் வந்து நான் மழை வரும் போது வந்து எனக்கு வந்து பெயிண்ட்டு தேவைப்பட்டுச்சு அந்த மழையினால் வந்து எனக்கு பெயிண்ட்டு கிடைக்காம போயிடுச்சு அதனால் வந்து அந்த ட்ராயிங்கை வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியலை ரொம்ப நாள் கழித்துதான் வந்து அந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சு முடித்தேன் ஏன்னா வந்து அதுக்கான டைமிங்கும் எனக்கு கிடைக்கல அந்த ட்ராயிங் பண்றத்துக்கு